நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனா வெளியே வ போய் சுற்றி பார்க்கறத்துக்கு குதுகலமாக இருக்கிறத்துக்கு நிறைய இடங்களே இருக்கு அதில் மெ மெரினா பீச்சு மகாபலிபுரம் இதல்லாம் பார்த்தீங்கனா நம்ம பக்கத்திலயே இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அங்கேல்லாம் வந்தாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்கள்லேருந்து எல்லாருமே வந்து நல்லா சுற்றி பார்க்குற இடம் ரொம்ப பிரபலமான இடம் அப்புறம் வண்டலூர் ஸூ இருக்குது பக்கத்திலே வே அப்புறம் வேடந்தாங்கல் இருக்குது வேடந்தாங்கல்லில் பறவைகள் சரணாலயம் இருக்குது இது எல்லாமே வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் அவங்களாம் போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கள் அந்த இடத்தில் பறவைகள்லாம் நிறைய இப்போ இந்த பறவைகள் பார்த்து சந்தோஷப்படுவாங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கனா வயசானவர்களுக்கு ரொம்ப குதுகலமாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கனா கோயில்கள் தான் கோயில்களும் கோயில்கள் வந்து பார்த்தீங்கனா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கனா காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அப்புறமேட்டு இது திருச்செந்தூர் முருகன் கோயில் ரொம்ப விரும்பி எல்லாருமே போகிறாங்க நிறைய கோவில்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில்லிருந்து பார்த்தீங்கனா எல்லா கோயில்களுமே தமிழ் நாட்டில் ரொம்ப பிரசித்தி வாய்ந்ததாக இருக்குது இது அதனால் வந்து பெ வயசானவங்கள் ரொம்ப குதுகலமாக ஆயிட்றாங்கள் தமிழ்நாட்டில் அதே பார்த்தீங்கனா ரொம்ப வெயில் நாள்லில் பார்த்தீங்கனா தமிழ்நாட்டில் ரொம்பவே வ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறத்துக்கு நிறைய இடங்கள் இருக்குது என்ன இடம்னு பார்த்தீங்கனா கொல்லிமலையில் பார்த்தீங்கனா அவ்வளோ ஒரு அந்த கொல்லி ஃபால்ஸ் பார்த்தீங்கனா அவ்ளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த அவ்வளோ ஒரு ஆயிரத்தி நானூறு படிக்கட்டு இறங்கி நம்ம அந்த இறங்கி போகிறப்ப அந்த ஒரு ஒரு ஆயரம் அடி உயரத்தில் இருந்து அந்த ஒரு ஃபால்ஸ் வந்து அவ்வளோ அந்த ஃபால்ஸ்ஸில் குளிக்கிற அந்த சுகமே அவ்ளோ ஒரு தனிமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடல்லிருக்க வியாதிகள்லாம் பறந்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குற்றாலம் குற்றாலத்திலையும் அது மாதிரி தான் இளைஞர்கள் எல்லாருமே குற்றாலம் போகிறத்துக்கு ரொம்ப விரும்புவாங்கள் அப்புறம் வால்பாறை கல்வராயன் மலை எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து குதுகலமான இடங்களாக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரிலாம் பார்த்திங்கனா இளைஞர் ச சின்ன வயது இளந்தம்பதியர்லாம் போனாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ற மாநதிரி ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இது எல்லாமே இருக்குது